ஹலோ யாருங்க ஆமா மேடம் சொல்லுங்கள்

சரிங்க எத்தனை பேருக்கு வேணும் அப்படிங்களா சரிங்க இன்னைக்கு வந்து காடை பிரியாணி இருக்கு மட்டன் பிரியாணி இருக்கு ப்ளஸு மட்டன் பிரியாணி வித் சிக்கன் லாலிபப் வந்து காம்போ த்ரீ நைன்ட்டி நைன் அப்படிங்களா சரிங்க இதுகூட நல்லா டேஸ்டியாக இருக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாதான் இருக்கும் இல்லைங்க மேடம் லாலிபப் தனிப்பட்ட முறையில் தனியாக தர்றதில்ல பிரியாணி வாங்கினாக்கா அது ப்ளஸ்ஸு அது வந்து சேர்ந்து வரும் காம்போ தான் இன்னையோட ஸ்பெஷல் அது ஆ

இது வந்து த்ரீ நைன்ட்டி நைன் மேடம் மட்டன் பிரியாணியும் சிக்கன் லாலிபப்பும் நீங்கள் வந்து நண்டு ப்ரை கேட்குறீங்கனாக்கா அது எவ்ளோத்துரோம் வேணும் அப்படின்ட்டு அஞ்சு பேருக்குன்னும்போது ஒரு பார்சல் வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் அப்படின்னாக்கா ஐநூருபா அது நண்டு வித் ஒயிட் ரைஸ் வந்து ஒரு பார்சல் வந்து எய்ட்டி எய்ட்டி ரூபீஸ் வரும் அதுமாதிரி அஞ்சு பார்சல்ங்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் வரும் வேற எதுவும் இவ் இன்னைக்கு ஸ்பெஷல் இவ்வளோ தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று அப்படின்ற மாதிரி பண்ணுவோம் இன்னைக்கு வந்து இதுதான் நீங்கள் எப்படி வேணுணாலும் பண்ணலாம் மேடம் ஆன்லைனில் பண்ணிணாலும் பண்ணலாம் இல்லை டெலிவரி எடுத்துகிட்டு வரவங்ககிட்ட கொடுத்து அனுப்பினாலும் பரவாயில்ல

இல்லை நீங்கள் சென்ட் பண்ணிடுங்கள் எனக்கு வாட்ஸ்ஆப் பண்ணிடுங்கள் ஓகே ஆ ஹாஃப் நவருங்களா நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்கு இல்லைங்களா ஆ தேங்க்யூ மேம்